விளையாட்டு விளையாடுனாலே ஒரு மகிழ்ச்சியானத் தருணம்தான் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் சோகத்தில் இருந்தாலும் அந்த விளையாடும்போது வந்து அந்த ஒரு இதுவே தெரியாது அதனால் விளையாடும்போது உடல் ஆரோக்கியமாகவும் மைண்ட் வந்து ஃபிரீயாகும் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டில் ஒரு சில பிரச்சனை போயிட்டு இருக்குன்னால் அந்தப் பிரச்சனையெல்லாம் தெரியாது வெளியில் பசங்க கூட வந்து விளையாண்டா எந்தப் பிரச்சினையுமே தெரியாது ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து விளையாட்டில்தான் இருக்கும் அதனால் விளையாட்டு வந்தால் மனது வந்து ஃபிரீ ஆகிடும் மூளைக்கு வந்து எந்த இது தேவை இல்லாத குழப்பமும் இருக்காது விளையாட்டில் ஃபுல் கவனம் செலுத்தி விளையாட்டில் நல்ல முறையாக வந்து மகிழ்ச்சியாக பசங்களோடு பேசி இவ்வளோ ரன் எடுத்தோம் இவ்வளோ பாயிண்ட் வந்தது கபடியில் இவன்தாண்டா நல்லா விளையாண்டான் இவன் நல்லா விளையாடலன்ற மாதிரி ஜாலியாக பேசிட்டு எந்த ஒரு பிரச்சினையும் மைண்டில் எதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சினைகள் இருந்தாலும் மன அழுத்தங்கள் வந்து உள்ளே போட்டு போட்டு புதச்சி வச்சிருந்தாலும் அந்த அழுத்தங்கள்லாம் எதுவுமே அந்த டைமில் தெரியாது நமக்கு வந்து விளையாட்டு விளையாட்டு பசங்க மட்டுந்தான் தெரியும் அதனால் விளையாடுவது வந்து ரொம்ப ஒரு நல்ல குட் ஹேபிட் அதனால் வந்து யா யாராக இருந்தாலும் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி விளையாடுனா ரொம்ப நல்லது உடலுக்கும் அவங்க மன அழுத்தத்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும்